ஹலோ ஓலா கால் டாக்ஸிங்ளா இல்லை இங்கே ஓலா கால் டாக்ஸி ரமேஷ் பேசுறீங்களா நாங்கள் வண்டிக்கு புக் பண்ணிவிட்ருந்தோம் திருப்பதி போகிறதுக்காக இப்போ பாட்டி இறந்ததனால என்னால் வர முடியல வர முடியாத சூழ்நிலை என்னால் இப்போ வர முடியல டெத்தாயிட்டாங்க ஃபோர் தவுசண்ட் அமௌண்ட் கொடுத்துட்ருந்தேன் அட்வான்ஸாக அந்த அமௌண்ட் ரிட்டன் எனக்கு கொடுக்கிறிங்களா இருவத்தி மூணாம்தேதி நான் உங்களுக்கு கொடுத்தேன் பே பண்ணேன் எனக்கு இப்போ அந்த அந்த அமௌண்ட் ஃபோர் தவுசண்ட் ரிட்டன் பண்ணிடுங்க நான் இன்னொரு நாளைக்கு வச்சுருந்தா புக் பண்ணிக்கிறேன்